ஹலோ மேடம் நான் உங்கள் கிட்டே ஃபோன் வாங்கலான்னு வந்திருக்கேன்

ஆ இது டச்சு ஃபோன் தான் நான் யூஸ் பண்ணுவேன் ஆனால் இப்போ பசங்களெலாம் கீழே போட்டு உடச்சு கிட்டே இருக்கனால் எனக்கு பட்டன் ஃபோனே பெட்ருனு தோணுது ஆ எல்லாேரும் உங்கள் மொபைல் ஷாப்பில் தான் ஃபோன் நல்லாயிருக்குனு சொன்னாங்களா பக்கத்திலயெல்லாம் அவங்க கடையில் வாங்கினா ஃபோன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னனால்தான் சரின்னு உங்கள் கடைக்கு வந்தேன் ஆ ஆ சரிங்க ஆ எனக்கு ஆ இங்கே எனக்கு நோக்கியா தான் வேணும் நோக்கியா நல்ல கம்பெனியாக இருக்கா உங்கள்கிட்ட அப்படிங்ளா சார்ஜரெலாம்

சரிங்க டிஸ்கவுண்டெலாம் தரமாட்டீங்களா ஃபோனில் டிஸ்கவுன்டெலாம் பாதி தரமாட்டீங்களா

சாம்சங் சாம்சங்கெலாம் எவ்வளோ ரேட்டுங்க வரும் ஆ இல்லை என் பையன் ஃபஸ்ட்டு எனக்கு வாங்கிக்கிறேன் பட்டன் ஃபோனு அப்புறம் பையனுக்கு டச்சு ஃபோன் வாங்கணும் டச்சு ஃபோனில் கம்பெனி எல்லா கம்பெனியும் இருக்குதுங்களா

சாம்சங் இருக்கா ஆ சரிங்க சரி ஆ டச்சு ஃபோனில் வேறு கம்பெனி குவாலிட்டியான கம்பெனி இருக்குதுங்களா ஆ ஆ சரிங்க ஃபிரீ இதெல்லாம் ஃபிரீயாக இது தருவீங்களா ஹெட் ஃபோனெலாம் ஃபிரீயாக சொல்கிறாங்கல்ல ஒன்று வாங்கினா ஃபோன் வாங்கினா ஹெட் ஃபோன் ஃபிரீங்கிறாங்கல்ல ஓகேங்க ரொம்ப நன்றி நீங்கள் சொன்னதே நான் பக்கத்து வீட்டிலயெல்லாம் யாராவது கேட்டாலும் உங்கள் கடைக்கே வர சொல்கிறேன் ஆ சரிங்க எனக்கு டச்சு ஃபோனு ஒன்று நோக்கியா பட்டன் ஃபோன் ஒன்று மட்டும் கொடுங்க

ஆ சரிங்க

சரிங்க நூத் நூற்றி இருபத்தியெட்டு ஜீபியே வாங்கிகிறோங்க சரிங்க இந்த சரிங்க இந்த ரெண்டு ஃபோன் மட்டும் அப்படியே இது பண்ணிடுங்க நான் காசு இந்தா தந்துடுறேன் ஆ ஆ சரிங்க மேம் அதுவே போதும் இல்லை நோக்கியாவே கொடுத்துருங்க ஆ ஆ சரிங்க ஆ ஆ சரிங்க இது ரெண்டையும் பேக் பண்ணுங்க சரி டியூவாகவே கட்டிக்கிறோங்க

ஆ சரிங்க கண்டிப்பாக கட்டிடுறேங்க சரி சரிங்க ரொம்ப நன்றி